நாங்கள் பைக்கில் வந்து பார்க்க வேண்டிய இடம் வந்து லடாக்கு ஏன்னா இது இந்தியாவின் எல்லை அது மாலை நேரத்தில் எப்போயிமே ஃப்ளாக் ஆஸ்ட்டிங் அண்ட் எல்லாமே இறக்குவாங்க அந்த பெரடு நல்லா இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் போய் பாக்கும் போது நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டை சாத்துறது அந்தக் கொடியை இறக்குறது அது கொடிக்கயிறுன்னு ஒன்றுன்னு மரியாதை செலுத்தி அந்த கொடியை தாங்கிப் பிடிச்சின்னு தேசியக் கொடியை அந்த மில்ட்ரி இது பண்ணும் ரெண்டு பேரும் பாகிஸ்தானும் நம்மளுடைய நம்ம கைக் கொடுப்பாங்க கொள்வாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் அந்த எல்லை கோட்டுக்கு மட்டும் ஒர்க்கு வெச்சுக்க மாட்டாங்க கை ஆனால் நைட்டுலல்லாம் அவங்க டூட்டி பாக்கும் போது கொள்ளும் போது எல்லாம் பேசிக்குவாங்கலாம் நாங்கள் அவங்கள்ட்டலாம் கேட்டோம் டூட்டி எங்கே சார் அதான் அந்த டூட்டியில் இருக்கிறவரு வந்து நம்மளுடைய தமிழ் ஆள் மதுரக்காரர் அந்த மதுரன்னோடன தமிழ் என்றதினால அப்போ நீங்கள் எப்படி வந்திங்கன்னார் நாங்கள் இது போல் ரைடரில் டூ வீலரில் தான் வந்தோம் அப்படின்னோம் ஏன் டூ வீலர்லல்லாம் வந்தீங்க பார்த்துப் போகணும் அப்படின்னு இல்லல்லை சார் நாங்கள் சேஃப்ட்டியாக தான் வந்துருக்குறேன் ஹெல்மெட்டு இது சும்மா உங்களை பொழுது போகிறத்துக்காக அப்படியே ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் பசங்களல்லாம் ஒரு நாலு அஞ்சு பேர் வண்டியில் வந்துருக்காங்க சார் அவர் நாங்கள் தமிழுன்னோடனே அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு அதனால் அவர் எங்கக்கிட்டே நாங்கள் இந்த இதுலாம் கொஞ்சம் பேசுனாப்பில டூட்டிக்கெல்லாம் வருவோம் டூட்டிக்கெல்லாம் நைட்டு வரும் போது இந்த வாட்டர் கேனு ஆனால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் தண்ணி எடுத்திட்டு வருவாங்களாம் அவ்ளோதானாம் மேலே ஏறிவிட்டாங்கன்னா அதோடு அடுத்த நாள் காலையில் தான் இறங்குவாங்களாம் டூட்டி ரொம்ப கஸ்டம் அவங்க ரொம்ப இதாக பேசுனாப்பிடி ஏன்னா அவங்கள்லாம் இந்தப் போல் கஷ்டப்பட்டு நம்மளுடைய எல்லையில் பாதுகாக்கிறதுனால தான் நம்பள்லாம் இன்னைக்கு சுதந்திரமாக இருந்துட்டு இருக்கிறோம் நிறையா பேர் நீங்களே பார்ப்பிங்க நிறையா பேர் போலீஸ்கார்லாம் இறந்துக்குறாங்க அதுக்குக்கூட படம் கூட வந்தது சிவகார்த்திகேயனை பற்றிலாம் அந்த மில்ட்ரியில் பற்றி எடுத்தான்னு ஸோ அதுக்காகவும் நாங்கள் அந்த டூ வீலரில் போய் அத போய் பார்த்ததுக்கு எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஒரு தமிழன் தமிழரும் தமிழன் தமிழுன்னோடனே அந்த அவர் மில்ட்ரிகாரர் அவ்வளோ இதாக எல்லாரையுமே சொல்லின்னு இருந்தார் சரி தேங்க்ஸ் மேம்